நான் வந்து ஒரு லண்டன்ல வந்து யுனைடெட் கிங்டம்ல வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருந்தேன் ஸோ ரெண்டு வருஷம் இருந்தப்போ ஃபஸ்ட் போனது வந்து லண்டன்ல வந்து ஹீத்ரோ ஏர்போர்ட் அப்படிங்குற இடத்துலதான் ஃபஸ்ட் லேண்டானோம் அங்கிருந்து வந்து நான் போக வேண்டிய ஊர் பேர் வந்து ஸ்சுவிண்டன் ஸோ அங்கே வந்து ஒரு லண்டன் ஹீத்ரோலருந்து ஒரு டூ ஹார்ஸ் டிஸ்ட்டன்ஸ் அங்கே போகிறதுக்கு ஸோ அந்த ஸ்விண்டனுங்கிற ஊரைப்பத்தி சொல்லணுனா ஒரு சின்ன ஒரு கிராமந்தான் பெரிய சிட்டி கிடையாது அது ஒரு டவுன் தான் ஸோ அந்த டவுன்ல வந்து மெஜாரிட்டி என்ன வேலை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய கார் கம்பெனி இருக்குது ஹோண்டாவோட ஃபேக்ட்ரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து பெரிய வேலை வாய்ப்பு அந்த மக்களுக்கு அதுக்கு அடுத்தப்படியாக வந்து அங்கே இருந்த ஒரு வந்து ஒரு பேங்க் நேஷன் வைட் பில்டிங் சொசைட்டி அப்படிங்குற ஒரு பேங்க் ஸோ அது வந்து யூகே ஃபுல்லாக இருக்கிற ஒரு பிரான்ஞ்சஸ்ருக்குற ஒரு பெரிய பேங்க் ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காகத்தான் நான் வந்து அங்கே போயிருந்தேன் ஸோ அங்கே நான் போயிருக்கும்போது வந்து அங்கே நான் வீடு பார்த்ததே வந்து ஒரு பெரிய கதை தான் ஸோ அங்கே வந்து போனவுடனே டக்குனு வீடு கிடக்கில இங்கே நான் இண்டியாலருக்கிறமாரி எங்கே வேணுணா வீடிருக்கும் எப்போ வேணுணா யார் வேணுணா போய் தங்கிக்கலாம் அப்படிங்குறதுலான் கிடையாது அங்கே வந்து நாம இந்த ஏஜென்சிக்கு போய் காண்டெக்ட் பண்ணணும் அந்த ஏஜென்சி வந்து ஒரு அப்பாயின்மென்ட் தருவாங்க எங்கள்கிட்ட அஞ்சு வீடு இருக்குது இந்த டைமுக்கு இந்த வீட்டுக்கு வந்திங்கனா நாங்கள் வீடு காமிப்போம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மென்ட் தருவாங்க ஸோ அந்த டைமுக்கு போய் நாம எல்லா வீட்டையும் ஒரே சமயத்தில் பார்த்துட்டு நம்மளுக்கு எந்த வீடு பிடுச்சிருக்கோ அதை வந்து நாம சொன்னோனா அதுக்கடுத்துதான் அவங்க பேக்ரவுண்ட் செக் அப்படிங்குற ப்ராசஸ்ஸையே வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க ஸோ அந்த பேக்ரவுண்ட் செக்கெல்லாம் முடிச்சு நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அதெலாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டுதான் அந்த வீடே வந்து நம்மளுக்கு அலக்கேட் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணி அந்த புராஸஸிங் பண்ணுறதுக்கே வந்து ஒரு பதனஞ்சிநாள் ஆகிடும் ஸோ அந்த பதனஞ்சு நாள்ல வந்து நம்ம ஹோட்டல்ல ஸ்டே பண்ணா அதுவுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாருக்கும் ஸோ கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்றாங்கனா ஒரு அஞ்சி நாள் அந்தமாரிதான் பண்ணுவாங்க ஸோ மீதி வந்து நாம எங்கேயா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தனியாக தங்கி அந்தமாதிரிதான் நம்ம வந்து ஒர்க்குக்கு போகிறமாரியிருக்கும் ஸோ அந்த வீடு கொடுத்ததுக்கப்பறமே அதில் வந்து ஒவ்வொரு சின்ன பிரச்சனைனாலுமே நாம் வந்து எதுவுமே சரி பண்ண முடியாது அந்த ஏஜென்சி தான் காண்டெக்ட் பண்ணி அவங்களுக்கு எப்போ அவேலபிலிட்டி இருக்குது அதை பண்ணுறதுக்கு எப்போ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனாலுமே அவங்க வந்து ஹேண்டில் பண்ணி அதை இது பண்ணுவாங்க ஸோ அப்படி தான் நான் வந்து அங்கே வீடு எடுத்தது ஸோ அப்போ வந்து த்ரீ ஃபிஃப்ட்டி பவுன்ட்ஸ் அந்தமாதிரி ரென்ட்டுக்கு வந்து வீடு எடுத்தோம் ஆனால் இப்போ வந்து சுச்சிவேஷன் வந்து ரொம்பவுமே அங்கே மோசமாயிருக்கு வீடு வந்து யாருக்குமே கிடக்கிறதில்ல ஸோ ரொம்ப ரென்ட்டெல்லாம் வந்து ரொம்ப ஹை ரேட்டுக்கு போயிடுச்சு ஸோ கிராமங்கள்லே வந்து வீடு கிடைக்கிறதுங்குறது வந்து ரொம்பவுமே ஒரு சவாலான விஷயமாதான் இருக்குது அதுக்கென்ன ரீசன்னா வந்து ப்ரெக்சிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுரேப்பியன் யூனியன்லேருந்து யுனெடட் கிங்டம் வந்து வெளியே வந்ததனால நிறைய மக்கள் வந்து அந்த நாட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தவுங்களான் மறுபடியும் திரும்பி யூகே வந்ததும் அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் அந்த போர்னால் வந்து இந்த கேஸ் பெட்ரோல் அந்த ப்ரைஸ்செல்லாம் வந்து இன்க்ரீஸானதனாலையும் தான் யூகேல வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து உணவுத்தட்டுப்பாடு அது எல்லாமே ஏற்படுது அதுவும் இல்லாமல் நிறைய பேர் திரும்பி நாட்டுக்கு வந்ததனால மறுபடியும் வீடுகளுக்கான தேவை வந்து ரொம்பவுமே அதிகமாகி இந்த ஒரு டிமேண்டு வந்து வந்துருச்சு ஆக்சுவலாக ஸோ அங்கே வந்து பெரிய பெரிய கிராஸரி ஸ்டோர்ஸ் வந்து ஆல்டி டெஸ்க்கோ அந்தமாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி யுரேப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து எல்லா பொருளையும் வந்து இம்போர்ட் பண்ணிதான் யூகேல வந்து விற்கிறாங்க ஸோ அந்த நாட்டில பெரும்பாலும் விளையிறது வந்து பார்லிங்கிற அந்த ஒரு தானியம் மட்டுந்தான் அதிகமாக விளையிது ஸோ மற்ற எல்லா பொருட்களுக்குமே வந்து அவங்க யுரேப்பியன் யூனியன்ன நம்பிதான் இருக்காங்க ஸோ ப்ரக்சிட்னால் வந்து அந்த யுரேப்பியன் யூனியன் நாடுகள்லிருந்து வர அந்த உணவுப்பொருட்கள் எல்லாமே வந்து தடைப்பட்டதனாலையும் அங்கே இப்போ வந்து உணவு வீட்டு வாடகையோட உணவுப்பொருட்களும் வந்து ரொம்ப விலயேற்றத்த வந்து சந்திச்சிருக்குது ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்ததைவிட அப்போ வந்து நம்ம ஒரு ஐம்பது பர்சண்ட் அங்கே வேலைக்கு போய் நம்ம சேவ் பண்ண முடிஞ்ச இப்போ ஒரு இருபது பர்சண்ட் கூட சேவ் பண்ணி நாம வந்து இந்தியாவுக்கு அந்த பணத்தை அனுப்ப முடியாத அந்த சூழ்நில தான் இருக்குது